நேரமும் பொருட்களும் குறைவாக இருக்கும் பொழுது நான் அடிக்கடி செய்வது கிண்டுவது உப்புமா ரவை உப்புமா சூடாக அருந்தினால் சுவையாக இருக்கும் சட்டோ சற்றளவு நெய் ஊற்றி சாப்பிட்டால் அருமையாக இருக்கும் குறைவான நேரம் இருக்கும் பொழுது நீங்களும் உப்புமா கிண்டுங்கள்